ஆ சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் என்ன மாதிரி இப்போ சரியில்லை சார் சாப்பாடு சரி சார் சரிங்க சார் இது வந்து நீங்கள் ஹாஸ்டல் வார்டன்கிட்ட தகவல் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் சரிங்க சார் சரிங்க சார் நான் அதை என்னன்றதை நாங்கள் என்னன்றதை நான் அதுக்கு கேண்டின் வார்டன்கிட்ட பேசிவிட்டு சார் அதுக்காக நடவடிக்கைலாம் நம்ம எடுப்போம் சார் நிச்சயமாக சார் ஆ ஓகே சார் அது வந்து நீங்கள் கம்ப்ளைன்ட் புக்கில் வந்து அதை நீங்கள் எழுதி கொடுங்க சார் அதில் எழுதி கொடுங்க அதை நான் அதை கம்ப்ளைன்ட் புக்கை பார்த்துவிட்டு நம்ம அதுக்கான குழு இருக்காங்க அந்த குழுக்கள்கல்லாம் நாங்கள் சேர்ந்து உட்காந்து உறுப்பினர்ல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்து அதை சரி செஞ்சு நீங்கள் சொல்கிற உங்களுடைய குறைகளுக்கு சரி செஞ்சுவிடுவோம் சார் ஓகே